எனக்கு எங்கள் ஊரில் வயல் இருக்குது விவசாயம் நடக்குது ஆனால் எனக்கு வயல்களை பற்றி பெருசாக ஒன்று ஐடியா கிடையாது ஐடியா கிடையாதுனா தெரியும் என்ன பண்ணுவாங்க அந்த பிராசஸ்லாம் எனக்கு தெரியும் எங்கள் வீட்லேயும் வயல்லாம் வச்சுருக்காங்க எங்கே ஆனால் நான் போனது கிடையாது அதலான் எனக்கு அதை பற்றிலான் பெருசாக தெரியாது அறுவடைக்கு அப்புறோம் கேள்விபட்டுருக்கேன் சின்ன சின்ன விழாலாம் அவங்களே வச்சி மாடுகளுக்குலான் அபிஷேகம் இது பண்ணுவாங்க சாப்பாடு போடுவாங்கன்னு அது சில ஊரில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் நடக்கும் எங்கள் வீட்லேயும் பண்ணி இருக்கலாம் எனக்கு அந்த நியாபகம் எதுவும் இல்லை ஆமாம் வயலில் பயிர்லான் அறுவடை பண்ணதுக்கு அப்புறோம் நல்ல படியாக அறுவடை பண்ணிட்டேங்கிற காரணத்துக்காக அந்த வயலுக்காகவும் அந்த பூமிக்காகவும் அந்த மாடுக்காகவும் ஒரு சின்னதாக ஒரு விழா மாரி வைப்பாங்க பார்த்துருக்கேன் கேள்விபட்டுருக்கேன் அது எங்கள் ஊரில் நடந்துருக்குது